ஹலோ சார் ஹலோ சார் சாமு டைலரிங்கா சார் சார் நான் மவுண்ட்ரியா மெட்ரிகுலேஷன் ஹயர்சகேன்றி ஸ்கூல் புதுக்கோட்டைலர்ந்து ஆர்ட்ஸ் அன்ட் சயின்ஸ் கிராப்ட்டு டீச்சர் பேசுகிறேன் சார் மனோ சார் என் பேர் சார் இப்போ வந்து நமக்கு இருவத்தஞ்சாந்தேதி நமக்கு இது ஆன்வள்டே வருது சார் நம்ம ஸ்கூலில் அதனால் நமக்கு வந்து நம்ம சின்ன பசங்க ஒரு ஒரு எட்டாவது ஒம்போதாவது படிக்கிற பயளுக ஃபுல்லாக இந்த டேன்ஸ் ஆடுறா மாதிரி ஒரு புரோகிராம் செட் பண்ணிருக்கோம் அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்ட்டியூம் டிரை பண்ணலான்னு இருக்கோம் அதற்கு உள்ள காஸ்ட்டியூம் டிசைன் பண்ணுறதுக்கு உங்கனால முடியுமா சார் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு பிளாக் அன்ட் ரெட்டை மெயினான கான்சப்ட்டாக வச்சு கலர் கான்சப்ட்டாக வச்சு ஒரு காஸ்ட்டியூம் டிசைன் பண்ணனும் அதற்கு எவ்வளோ சார் வரும் நம்ம இப்போ வந்து அந்த ரஞ்சிதமே பாட்டில் விஜய் ஆடுவார் பார்த்திங்களா அந்தமாதிரி ஒரு டிசைன் தான் பிளாக் அன்ட் ரெட்டு அதுதான் எங்குளோட கன்சாப்ட்டாக இருக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் மே டுவண்ட்டி ஃபைவ் சார்

நீங்களே வந்தால் ஓகே சார் இதில் வந்து ஒரு ச செவன்ட்டீன் பேர் பதினேழு பேர் பாய்ஸ் இருக்காங்க ஒரு எட்டு பேர் வந்து கேர்ள்ஸ் கேர்ள்சுக்கு வந்து அந்த ரஞ்சிதமேலவி வர ராஷ்மிக்கா அவங்களோட டிரஸ் தான் சார் நாங்கள் போடலான்னு இருக்கோம் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து மொத்தமாக இருபத்தஞ்சு பேருக்குன்னு போடாமல் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுபடி கலெக்ட் பண்ணலான் சார் இப்போ சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோ சார் ஆகும் சிங்கிள் பர்சனுக்கு சிங்கிள் பர்சனுக்கு செவன் இரநூத்தம்பதுரூவா சார் ஓகே சார் ஓகே சார் அட்வான்ஸ் பேமண்ட்டு எவ்வளோ சார் கொடுக்கனும் ஒரு பர்சன் இரநூத்தம்பது ரூவாய்லேந்து எவ்வளோ கொடுக்குனும் ஓகே சார் ஓகே சார் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த பசங்கள்ட்டலாம் பேசிவிட்டு அரேஞ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் சொல்லுற சார் நீங்கள் இங்கே வந்து சிஸ்டர்ஸ்லாம் அளவு எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் வந்துருங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்